ஹலோ கவிராஜன் ஸ்வீட் ஸ்டாலுங்களா இந்த எங்கள் காலேஜில் வந்துட்டு நெக்ஸ்ட் ம அடுத்த வீக்ல வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு ஆன்வல் டே ஃபங்க்ஷனு அந்த ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நிறைய ஸ்வீட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க விசாரித்து பார்த்ததுல உங்கள் கடையில் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படினாங்க உங்கள் கடையில் என் என்னென்ன ஐட்டம் டிஷ்ஷஷ்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா மேக்ஸிமம் இதில் வந்துட்டு கேக்ஸ் வேணும் அப்புறம் கொஞ்சமாக பப்ஸ்ஸு தேவை இருக்குது கேக்ல வந்துட்டு நீங்கள் ஸ்பெஷிஃபிகாக பிளாக் ஃபாரஸ்ட் நீங்கள் வந்து ட்ரே கொஞ்சமும் அதுக்கப்புறம் சாக்லெட் வெண்ணிலா ஃபிளேவர்ல கொஞ்சம் கேக் அவைலபுளாக வேணும் இது இதுக்கப்பறமாக கொஞ்ச கொஞ்சம் மிக் மிக்ஸரும் கொஞ்சம் அவைலபுள் அதுவும் வேணும் ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு ஆ கண்டிப்பாக தேவை இருக்குது இதோடய மொத்த அமௌண்ட் எவ்வளோ வரும் இப்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ மொத்த ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதுக்குள்ள தே தேவை இருக்குது அப்படினா ஆ சரி சார் வர்ற மன்டே வந்துட்டு ஆன்வெல் ஃபங்க்ஷன் இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வா வாட்ஸ்அப்பில இல்லை டெக்ஸ்ட் ஃபார்ம்லயோ அனுப்புகிறேன் எனக்கு இதுமட்டும் எங்கள் காலேஜிக்கு மட்டும் ஆன்வல் டே ஃபங்க்ஷன்க்காக நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கொடுத்துருங்க டோர் டெ டெலிவரி அவைலபுளாக இருக்கா இங்கே வர்றதுக்கு இல்லை நாங்கள் தான் வந்து எடுத்துக்கணுமா சரி ஓகே சார் டிஸ்கௌண்ட் இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் ம் தேங்க் யூ சார்